வணக்கம் சார் என் பேர் ராயப்பன் கடம்பங்குடியில இருந்து பேசுகிறேன் சுஜாதா கேஸ் கம்பெனி தானே அங்கே கேஸு ஃபுக் பண்ணி உங்ககிட்ட எத்தனை நாள் ஆகுது முந்தாநாள் புக் பண்ணேன் இன்னும் வரவே இல்லை நான் ஒரு தேவைக்காக ஒரு அர்ஜென்டுக்கு தான் உங்ககிட்ட நான் பண்ணேன் ஏன் அதை அனுப்பாமல் இருக்கீங்கள் அப்புறம் எப்படி கஸ்டமரு உங்ககிட்ட வருவாங்கள் நான் கஸ்டமர் கேர்ல ஃபோன் பண்ணி கேட்குறேன் அதுக்கான சரியான விவரமும் இல்லை இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கங்கறதை எனக்கு சொல்லணும் இல்லை நான் வேற ஏதாவது பார்த்துக்குவேன் சொல்லிடுங்க